ஆ வாங்கம்மா வாங்க என்ன வேணும் சொல்லுங்க ஆ சொல்லுங்கம்மா ஆமாம் வித விதமாக விதமாக வந்திருக்குங்க மாடல் மாடலாக நோட்டு புக்கு பெரிய சைஸ் நோட்டு சின்ன சைஸ் நோட்டு எல்லாமே இருக்குது உங்களுக்கு என்ன வேணுமோ வந்து பாருங்க எத் பிள்ளைங்கள் எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க உங்களுக்கு எந்த விதமான நோட்டு தேவைப்படும் ஆ சரிங்க சரிங்க எல்கேஜிக்கெல்லாம் நிறைய மாடல் மாடலாக ஸ்லேட்டெலாம் வந்திருக்குங்க பார்க்குறீங்களா ஆ காட்டுறேங்க நமக்கு நூற்றம்பது ரூபாலேருந்து இரநூத்தம்பது முந்நூற்றம்பது அப்படி ஒவ்வொரு ஸ்டே இந்த ஸ்லேட்டோடய சைஸ்ஸை பொறுத்து மாறுங்க ம் ஆ இதை பாருங்க இந்த கலர் நல்லா இருக்குதுங்களா செ சிவப்பு கலரில் அழகா இருக்குது இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குங்க உங்க பிள்ளைங்கள் ஸ்கூலில் ஓடியாடி விளாடும்போது கீழே போட்டால் கூட உடையாது நாங்கள் ஒரு உங்க பிள்ளைங்கள் ஸ்கூல் ஒரு வருஷம் முடிகிற வரைக்குமே இது நல்லா உழைக்கும் பச்சைக் கலரா இருங்க நான் தேடி பார்த்து எடுத்துகிட்டு வரேன் ஆ இந்தாங்க இ இதை பாருங்க இதோ பச்சைக் கலர் ஆனால் என்ன சின்னதாக இருக்குது பா பெருசாக வேணுமா இருங்க ஆ இருங்கங்க பார்த்துட்டு ஆ இ இதை பாருங்க இது கொஞ்சம் பெருசாக இருக்கில்ல இது போதுமா பாருங்க ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆ இருக்குதுங்க இருக்குதுங்க அதுவும் இருக்குது ஆ பாருங்க இது இன்னும் இருக்குது பாருங்க இதில் நிறைய வெரை விதவிதமாக இருக்குது உங்க பிள்ளைங்கட்டேயே கேளுங்க அவங்களுக்கு என்ன கலரில் வேணுமுன்னு கேளுங்க

ஆ சரிங்க இது இதை எடுத்து வச்சுக்கலாம் வேறு நோட்டு கேட்டீங்கள்லே நீங்கள் ஆ எந்த சைஸில் வேணுமுங்க ஆ சரி ஆ அஞ்சு நோட்டா ஆ சரிங்க எடுத்துத் தரேன் ஆ க்ளாஸ்மேட் கம்பெனி இருக்குதுங்க நல்ல கம்பெனி தான் எடுத்துத் தரேன் ஆ ஆ சரிங்க ம் வேறு ஏதாவது வேணுமாங்க பேக் ஆ இருக்குதுங்க நிறைய சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய பேக் இருக்குது இந்த சைடு போகணும் என்கூட வாங்க நான் காட்டுறேன் ஆ ஆ இங் இங்கே தான் இருக்குது ம் ஆ இருக்குதுங்க பொண்ணா பையனாங்க ஆ சரிங்க இந்த இந்த ரோஸ் கலரெலாம் இருக்குது பாருங்க பூ வைச்சது மிக்கி மவுஸ் போட்டது அந்தமாதிரிலாம் இருக்குது பாருங்களேன் ஆ ஆ ஆ இந்தாங்க இந்தாங்க இந்த டேபிளில் இருக்கில்ல இது எல்லாமே மிக்கி மவுஸ் அது அதில் உள்ளது தான் பிங்க் கலரில் விதவிதமாக இருக்குது பாருங்க விலையெல்லாம் கம்மிதாங்க ஒரு பேக்கோடய விலை முந்நூற்றம்பது தான் அந்தமாதிரி தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சின இல்லைங்க நாங்கள் குறைச்சிக் கூட தருவோம் ஏன்னால் ஸ்கூல் திறக்குறதில்லையா டிஸ்கவுண்டில் கூட நாங்கள் தருவோம் பேக் ஆ சரிங்க சரிங்க ஆ சரிங்க வேறு என்னங்க வேணும் பென்சிலு ஆ ஆ இருக்குதுங்க இருக்குதுங்க இந்த இந்த இந்த சைடு வாங்க நான் காட்டுறேன் ஆ இதெல்லாம் பாருங்க சின்னதிலருந்து நிறையா இருக்குது எழுபது ரூபாலிருந்தே இருக்குதுங்க இரநூறு ரூபாய்க்கும் இருக்குது நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பொறுத்து எடுத்துக்கலாம் நல்ல தரமான ஜாமண்ட்ரி பாக்ஸ் தாங்க ஆ சரிங்க சரி இதை பாருங்க இது நல்லா இருக்கா பாருங்க அதே பிங்க் கலர் தாங்க ஆ ஆ சரிங்க சரிங்க வேறு என்னங்க வேணும் ஆ ஆ சரி கார் படமெலாம் போட்டு அந்தமாதிரி எடுக்கட்டுமாங்க ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க இதில் பாருங்க நிறைய கார் படம் ஏரோப்ளேன் படம் அப்படிலாம் போட்டிருக்குல்ல பாருங்க பச்சை கலர் தானே உங்க பையனுக்கு பிடிக்கும் இந்தா இருக்குது பாருங்க பச்சை கலர் ஆ சரிங்க சரிங்க ம் ஆ பாருங்க பாருங்க ஆ சரிங்க ஆ ஆ ஆ சரிங்க இங்கே பாருங்க இந்த பச்சை கலர் பெரிய பேக்கு நல்லா டிஃபன் பாக்ஸ் பாட்டில் எல்லாமே உள்ளேயே பிடிக்கும் கையில் கொண்டுகிட்டு போக வேண்டாம் பாருங்க இது நல்லா இருக்கா ஆ சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா வருமுங்க ஏன்னால் கொஞ்சம் பெருசாக இருக்குது இல்லையா டிஸ்கவுண்ட்டும் கொடுப்போம் நாங்கள் இதுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் டிஸ்கவுண்ட் இருக்குது ம் ஆ கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க இது இவ்வளோ தானா பில் போட்டுருவா எப்படி ஆ சரி சொல்லுங்க என்ன நோட்டு ஆ சே ஆ சரிங்க எடுத்தாச்சு வேறு ஆ இருக்குதுங்க ஃபுல்லாகவே இருக்குது இங்க் பென் வேணுமா இல்லை இந்த பால் பாயிண்ட் பென் மாதிரியா ஆ சரிங்க சரிங்க எடுத்து வச்சாச்சு வேறு ஆ அதையும் எடுத்து வச்சாச்சுங்க சரி என்ன எந்த கம்பெனி நட்ராஜ் அப்ஸரா அந்தமாதிரி எந்த எதுங்க வேணும் ஆ சரி சரிங்க எடுத்து வச்சாச்சு ஆ சரிங்க எடுத்து வச்சாச்சு ஆ அதே பிங்க் கலரும் கிரீன் கலரும் தானே ஆ சரிங்க சரிங்க ஆ ஆ சரிங்க இருங்க பில் போட்டுவிட்டு ஆ ஆயிரத்து ஐந்நூறு ரூபாய்ங்க ஆ சரிங்க சரிங்க திரும்பியும் இதே கடைக்கு வாங்க என்ன ஆ ச